சமையலில் அதிகமாக கஷ்டமா உள்ளது வந்து மீன் பிரியாணி தான் எனக்கு மீனு வந்து கிளீன் பண்ணணும் கிளீன் பண்ணுறதே பெரிய கஷ்டம் அதை கிளீன் பண்ணிட்டு அதை மசாலா போட்டு பிரியா மசாலா போட்டு அதை வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சு பிரியாணியை பிரியாணியில் அந்த மீன போட்டு அதை ஒரு கிளரு கிளரி அதை ஒரு இது பதத்தில் எடுத்து அதை உடையாமல் எடுக்கும்போது அது வந்து ரொம்ப அதிக செரமமாக இருக்கும் இருக்கிறதுலேயே கஷ்டமானது எது அப்படின்னா மீன் பிரியாணி தான்